கல்வி அப்படினா கலாச்சார முறையில தான் இருந்துச்சு அவங்க எப்படி அப்படினா மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்தமாதிரி தான் இருந்துச்சு ஆண்கள் மட்டும்தான் கல்வி கல்வி படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் பெண்கள் அப்படினா வீட்டில் மட்டும்தான் இருக்கணும் அப்படினு நினச்சேன் ஆனால் இப்போ அப்படி கிடையவே கிடையாது கல்வி அப்படினா இருவருக்கும் சமமான ஒரு விஷயம் ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சிக்கிற ஒரு விஷியமாகவும் இப்போ கலாச்சாரம் அப்படினா அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை கல்வி அப்படினா அனைவருக்கும் பொதுவான ஒரு விஷயம் முன்னோரு காலத்தில் தான் கலாச்சாரம் கல்வி அப்படினா கலாச்சாரம் இவங்க இப்படி இருக்காங்க அப்படினா இவங்க மட்டும்தான் கல்விக்கு போகணும் குருகுலம் மூலமாக தான் ஃபர்ஸ்ட்டு கல்வி கற்றுக்குனாங்க மேல் ஜாதிக்காரங்க மட்டும்தான் கற்றுக்கணும் கீழ் ஜாதி எல்லாம் கல்வி கற்றுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷியமாகவும் இருந்துச்சு ஆனால் இப்போ ஆணுக்கு பெண் நிகர் அப்படின்ற மாதிரி கல்வி அனைவருக்கும் அனைத்து கலாச்சாரத்துக்கும் பொதுவான ஒரு விஷியமாக கல்வி இருக்கு